ஹலோ அருண் ரெஸ்டாரண்ட்டுங்களா ஆ ஓகே நான் வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணணும் ஆ நான் ஆர்டர் சொல்லட்டுங்களா என்னென்னனு ஆ ஓகே எனக்கு வந்து சிக்கன் ரைஸ் சிக்கன் நூடுல்ஸ் ஒன்று அப்புறம் வெஜ் ரைஸ் ஒன்று அப்புறம் இதில் வந்து சிக்கன் கிரேவி ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க ஆ ஆமாங்க இதில் வந்து ஸ்பூனு பிளேட்டு அப்புறம் ஸ்போர்க்கு இதுவந்து எல்லாமே வந்து பிளாஸ்டிக்கில் ஒன் யூஸில் கொடுத்துருங்க ஓகேங்களா ஆ கூட வந்து ஒரு நாலு வாட்டர் பாட்டில் சேர்த்து கொடுத்துருங்க ஆ இருபது ரூபா வாட்டர் பாட்டிலு தாங்க ஆ ஓகேங்க எந்த டைமில் சீக்கிரமாக ஆர்டரு டெலிவரி பண்ணிடுவீங்களா ஓ ஆஃப் அன் ஹவரில் வந்துருங்களா ஆ சரி ஓகேங்க நான் அட்ரஸ் சொல்லட்டுங்களா ஆ ஓகே ஆ நம்பர் நாலு விநாயகர் கோயில் தெரு கூடலுார் ஆ ஆமாங்க ஆ சரி ஓகேங்க அமௌன்ட் வந்து எப்படிங்க கேஷ் ஆன் டெலிவரியா இல்லை ஆன்லைன் பேவா ஆ ஓகேங்க கேஷ் ஆன் டெலிவரியே பண்ணிடறேன் ஆ சரி ஓகே